பழங்கால மன்னர்கள் சேரர் சோழர் பாண்டியர் முகலாயர்கள் இந்த மன்னர்களை பற்றி நான் புக்கில் படித்திருக்கேன் சேர மன்னர்கள் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பகுதி வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அவர்களோட சின்னம் வில் அம்பு சோழர்கள் அவங்க வந்து தென்மேற் தென் ஆற்காடு பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அவர்களோட சின்னம் பார்த்திங்கன்னா புலி இவங்க வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கட்டடக்கலைக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாண்டியர்கள் அவங்க வந்து மேற்கு பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா முத்து பவளம் இந்த கடலில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க செல்வம் பொன் அதுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்களோட சின்னம் மீன் இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லேயே தலை சிறந்த பேராட்சி புரிந்தவர் யாரு அப்படின்னாக்கா சோழர்கள் தான் சோழரில் பெரிய ஆட்சி புரிந்தவர் முகலாயர்கள்